ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பாடல்களை நான் ரியாலிட்டி ஷோ மூலியமாக பார்த்திறது உண்டு ஆனால் பாடக்குள்ள பார்த்திங்கனா அதிலையும் பாடுவதற்கான ஒரு ஊந்துதல் அதில் நான் கற்றுக்கிட்டு வந்தது ரொம்ப அந்த இசை மீது ஒரு பற்றுதலோடு அவர் பாடுகிறத பார்க்கும்போது எனக்கும் அது ஒரு விதத்தில் எங்களுடைய அந்த பாடுகிற திறனை மேம்படுத்தி கொள்வதுக்கு அது ஒரு ஊந்துதலாய் இருக்குது எனக்கு ரொம்ப புடிக்கும் அவரை